எங்கள் ஊர் சைடில் வந்து கா பழங்குடியினர் அந்த மாதிரி வந்து அவ்வளோவா எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்ல என்னான்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த மா இ இந்தி இங்கே இந்த சைடில் வந்து நிறையா நெசவாளர்கள் விவசாயம் சார்ந்தவங்க வந்து நிறையா இருக்காங்க நெசவு நெசவு செய்றவங்க வந்து நிறையா பட்டாடைகள் அந்த மாதிரி செய்றவங்க அப்புறமாக வந்து கூடை இந்த இந்த கூடை இருக்குங்கள்லை பிரம்பு கூடை அந்த மாதிரிலாம் கூடைகளிருக்கும் பிரம்பு மரத்துலேருந்து அந்த பிரம்பு குச்சின்னு சொல்லுவாங்கள்லை அந்த மாதிரி உள்ள மரத்திலலாம் அந்த ஊஞ்சல் அந்த அந்த மாதிரி உள்ள கைவினை பொருட்கள் கூடை இந்த மாதிரிலாம் நிறையா செஞ்சுருக்காங்க அப் அது வந்து எப்படின்னா ஒவ்வொரு இடத்துலியும் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கும் அந்த மாதிரி எழ் இவ்விதத்தில் வந்து இங்கே வந்து நிறையா அந்த புது புது விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்டிருக்காங்க அது அப்படி பாக்கும்போது வந்து நல்லாருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறையா இடத்துல வந்து திறமைகள் வந்து கொண்டு வரணும் அந்த கலைகளை கொண்டு வரணும்னு என்னோடைய ஆசை அந்த மாதிரி கொண்டு வந்துச்சு கொண்டு கொண்டு வந்தாங்கன்னால் நிறைய பேர் வந்து யூஸ் ஆவாங்க அவங்களும் யூஸ் ஆவாங்க அவங்களால வந்து மற்றவுங்க யூஸ் ஆவாங்க இல்லாதவங்களும் வந்து அதை பார்த்து கற்றுக்கிட்டு அதையும் அவுங் கொண்டு வருவாங்க அந்த விதத்தில் நான் சொல்கிறேன்